நான் வந்து ஒரு ரெசிபி செய்கிறேன் அப்படினா அது வந்து நான் செய்யில நான் வந்து நல்லா செஞ்சுட்ருக்கேன் இடையில வந்து ஏதாச்சும் ஒரு கோளாறு ஆயிருச்சு இப்போ நல்லாயில்ல நான் சிறப்பாக அமையல அப்படினா நான் என்ன பண்ணுவேன்னா தூக்கி போட்டுறவே மாட்டேன் சாப்பாட அதை வீணாக்காமல் நான் வந்து என்னோடைய திறமைய தான் நான் பயன்படுத்துவேன் எப்பையுமே அதில் என்ன செய்யலாம் அந்த வந்து நம்ம வந்து இப்போ த ஒரு உதாரணத்திற்கு வந்து தண்ணி வந் குழம்பு வந்து தண்ணி ஆயிருச்சு அப்புடினா அதில் கொஞ்சம் பொட்டுக்கடல மாவை ஆட் பண்ணிக்குவேன் இல்லை அப்படினா தேங்காய் கொஞ்சம் அரச்சு ஊற்றிருவேன் எம் ஒரு சா ஒரு சில சாப்பாடு வந்து பிடிச்சிருச்சி கீழே டூரில் வந்து பிடிச்சிருச்சி அப்படினா ட வேகமாக வந்து சட்டியை வந்து நான் மாற்றிருவேன் மாற்றிட்டு உணவை வந்து நான் வீணாக்க மாட்டேன் எப்போயுமே எனக்கு வந்து அது பிடிக்காது நான் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிருவேன் எப்படியாச்சும் நான் வந்து ஏன்னால் வந்து அந்த பொருளை நம்ம சமைக்கிறதுக்கு அதில் என்னென்ன நம்ம சேர்த்துட்ருக்கோம் அதை வந்து நம்ம டபக்குனு தூக்கிப்போட்டோன்னா அது என்ன ஆகும் நம்ம வந்து அதை சாப்பிடணும் கட்டாயம் நம்ம வந்து அதை எப்படியாச்சும் பண்ணிரணும் அப்படினு சொல்லிட்டு நான் ஏதாச்சும் ஒன்று ஆ அந்த பொருளோடய நான் ஆட் பண்ணிருவேன் பண்ணி நான் சேர்த்து எப்படியாச்சும் சாப்பாடை வந்து வீணாக்காமல் என்னோடய திறமையை நான் பயன்படுத்திடுவேன் எப்போயுமே நான் வந்து செய்கிறது எ எல்லா ரெசிபியுமே அப்படி ஆகாது ஏது ஒரு சில ரெசிபி அப்படி ஆணுச்சுனா நான் வந்து இந்த மாதிரி நான் பண்ணுவேன் சாப்பாடை வந்து வீணாக்கவே மாட்டேன் எனக்கு வீணாக்கிறதும் பிடிக்காது அதனால் நான் வந்து வீணாக்க மாட்டேன் என்னோடய திறமை மட்டும் தான் அது